சுவாதி டைலர்ஸுங்களா நான் இங்கே லோக்கலந்து பேசுகிறேன் ப்ளௌஸ் ஸ்டிச் பண்ணும் ஒரு ப்ளௌஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளளோ வரும் நார்மல் ப்ளௌஸுக்கு எவ்வளளோ வருங்க இதுவே லைனிங் இருக்கு அப்புறம் டிசைன்ஸ் இருக்கு இன்னும் ஓ அந்தமாதிரின்னா ஓகே நீங்கள் எத்தனை நாளுக்குள்ளே தருவீங்க ஒரு த்ரீ டேஸுக்குள்ளே குடைக்குமா ப்ளௌஸு ஓகே அண்ட் தென் ஆரி ஒர்க் எல்லாம் பண்றீங்களா ஆரி ஒர்க் எல்லாம் எவ்வளவோ வருங்க ஆ ஓகே சிம்பிளாக பண்ணாலுமே அவ்வளோ ரேஞ்ச் வருங்களா ஓகே சுடிக்கு எப்படி வாங்குவீங்க ஓகே இப்போ பைப்பிங் நாட்டு வைக்கிணும் அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த லேஸஸ்லாம் வைக்கிணும் அந்தமாதிரி இருந்துதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸுங்களா எப்படி ஓகே எனக்கு ஒரு டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ்க்குள்ளே வேணும் அப்படின்னா உடனே தந்துருவீங்களா ஓகே அப்போ சாரீக்கு கீழே ஃபால்ஸ் வைப்பாங்கள்ல அதற்கெல்லாம் என்ன ப்ரைஸ் வாங்குறீங்க அப்புறம் இப்போ த்ரீடி எம்ப்ராய்டி போடுறாங்கள்ல அதெல்லாம் பண்றீங்களா ஓகே வேறு உங்கள் இதில் வந்து ஒன்னவரு டூஆர் அந்தமாதிரி ப்ளௌஸ் ஸ்டிச் பண்றமாரி ஆப்ஷன் ஏதாச்சு இருக்கா ஓகே நாங்கள் உங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டே மீட் பண்ணுறேன் ஆ ஓகே ஓ அப்படியா ஓகே ஆ நேரில் வந்து நான் சொல்லிவிடுறேன் ஆ சரிங்க ஆ ஓகே தேங்க்ஸ் நிறையா எங்கள் ரிலேட்டிவ்ஸுக்குலாம் தைக்கிறமாரி இருக்கும் அது நான் அவங்கள்கிட்ட பார்த்து நான் கேட்டுவிட்டு எவ்வளோ தைக்கிணும் எத்தனை நாள் குள்ளே தைக்கிணும் அப்படிங்கறத கேட்டுவிட்டு வந்து நான் சொல்லுறேன் ஆ சரிங்க ஆ ஓகே தேங்க்ஸ்